ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து ஏழு மூணு ஆறு ரெண்டாயிரத்து பதினைஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து நாலு மூணு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி நாலு